எனக்கு நிகழ்வு பற்றி எந்த நிகழ்வு பற்றி சொல்லணும்னா கோவிட் நயன்டீன் கோவிட் நயன்டீன் வந்தப்போ நம்ம உலகமே வந்து தலைகீழாக மாறிப் போயிருந்தது எல்லாருமே முக்காலத்துக்கு போன மாறியிருந்தது எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம் அதைப்பத்தி அதாவது அதில் நிறைய பேரோட உயிர் போச்சு அதைப்பத்தி எனக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்துச்சு யார் இப்போ எம் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே இல்லைனாலும் அவங்க அப்படின்னு நினைக்கம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளவோ உயிர் போச்சு அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதெலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அப்புறம் வந்து கொரோனான்னா எப்படி அது எங்கேருந்து வந்துச்சி அது வரலாற்றை பற்றி தெரிஞ்சிக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கொரோனா எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்துச்சு நம்ம நாட்டில் வந்து ஏன் இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அதோடு அது வந்து அது அது என்னது இப்போ இனப்பெருக்கத்தை வந்து நிறைய பேருக்கு அது தொத்திவுடுது எப்படி அது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு கொரோனான்னா என்ன அது வந்து எந்த அளவுக்கு டிஸீஸை பாதி பாதிப்படுத்துது அது எங்கே உருவாகுது எப்படி பரவுது அதைப் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்துச்சு அது ஏன் இவ்வளோ பேரை சாவடிக்குது அது வந்து அதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் இருமலா இருக்குது அந்த ஏ காற்றுலையே பரவக்கூடிய நோயாக இருக்கும்போது அந்த காற்றுல ஏதோ ஒரு பொரியுலுள்ள தான் அது கலந்துக்குது ஆனால் எதுக்காக அது எப்படி பரவுது அது வந்து எந்த அளவுக்கு நம்ம உடல் உள்ள பாதிப்பை ஏற்படுத்துது அப்புறம் அதால் எவ்வளோ பேரு இறக்கறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு